நான் செஞ்சி ஃபோர்ட்டுக்கு வந்து போய்ருக்கேன் செஞ்சிக் கோட்டையில் வந்து அது வந்து ரொம்ப சின்ன மலை மாதிரி தெரிஞ்சாலும் அது ஏறுறது வந்து ரொம்ப கஷ்டமாவே இருக்கும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு செஞ்சி ஃபோர்ட்டில் இருந்துச்சு ஏறும் போதுமே அந்த இது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா பக்கத்திலலாம் எதுவுமே பார்த்து ரசிச்சிக்கிட்டே போகிற மாதிரிலாம் இருக்காது ஃபுல்லா நிறைய கொரங்கு வோட சேட்டை தான் நிறைய இருக்க மாதிரி இருக்கும் ஏதாவது தீனி கொண்டு போனோம்னா அது வந்து ரொம்ப பத்திரமா எடுத்துட்டுப் போய் மேலே போகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இப்போ அதே மாதிரி அங்கே செஞ்சி ஃபோர்ட்டில் வந்து இப்போ இந்த நயம் மதிய டைம் நாங்கள் ஏறினது வந்து மதிய டைமில் போனோம் ஸோ அதனால் வந்து ரொம்ப நிறைய ஸ்வெட் ஆகி அங்கே போகவே முடியலை அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துச்சு ஒரு வெயில் சாய்ஞ்ச டைமில் ஏற ஆரம்பிச்சோம் அப்படின்னா செஞ்சி ஃபோர்ட் போகிறது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் மே பி ஃப்ரெண்ட்ஸோடு போனால் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்